நான் டான்ஸ் வந்து நிறையா எல்லா வகையான கேட்டகிரீஸுமே நான் பண்ணுவேன் ஏன்னா வந்து ஒரே வகையான இப்போ குத்து சாங்னால் குத்து சாங் மட்டும் ஆடிகிட்டே இருக்கும்போது அதை பார்க்கும்போது அதை வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அது வந்து பார்க்குற மக்களுக்கு வந்து ரொம்பவுமே போர் அடிச்சிடும் அதனால் வந்து எல்லா வகையான கேட்டகிரீஸுமே நான் வந்து டான்ஸ் பண்ணுவேன் அது வந்து எப்படி நான் இந்த அதோடய மியூசிக் வந்து என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போதைக்கு என்ன மைண்ட் செட் இருக்கோ அதை பொறுத்து நான் வந்து சூஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து இப்போது குத்து சாங் ஆடணும் போல் இருக்குது அப்படின்னா அதோடையே ஒரு குத்து சாங் போடுவேன் இல்ல எனக்கு ஒரு லவ் சாங் மெலோடிஸ் இது ஆடுற மாதிரி இருக்குது என்னோடய மைண்ட் செட் ரொம்ப மெலிசாக இருக்குது இல்லை ஒரு லவ் சாங் பாடணும் அது அதுமாதிரி அது ஆடணும் அப்படிங்கும்போது நான் அதுக்கு அந்த சாங்கை வந்து நான் சூஸ் பண்ணுவேன் அதனால் என்னோடய மைண்ட் செட் என்னோடய மூட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து சாங்ஸ் வந்து சூஸ் பண்ணுவேன் அதுமாதிரி வந்து என்னோடய ஆனால் ஒரே சாங்ஸை வந்து திரும்பத் திரும்ப நான் பண்ணிக்கிட்ட மா பண்ணிக்கிட்டிருக்க மாட்டேன் எல்லா சாங்ஸும் எல்லா வகையான கேட்டகிரீயும் இப்போ பார்த்தீங்கன்னா குத்து சாங் அதேமாதிரி லவ் சாங்ஸு லவ் ஃபெய்லியர் சாங்ஸு அதேமாதிரி வந்து இதுமாதிரி ஒரு லைட்டாக காமெடி கலந்தமாதிரி ஒரு சாங்ஸு அதேமாதிரி மோட்டிவேஷன் சாங்ஸு ஸோ இதெல்லாமே மாற்றி மாற்றி பண்ணும்போது நமக்கு பண்றதுக்கும் நமக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதேமாதிரி பார்க்கறவங்களுக்கும் போர் அடிக்காது ஒரே வகையான சாங்கை வந்து திரும்பத் திரும்ப பண்ணிகிட்டு இருந்தோம்னால் பார்க்கறவங்களுக்கும் ஒரு மாதிரி இதாக இருக்கும் அதனால் வந்து என்னோடய சாங்ஸ் என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நான் வந்து என்னோடய சாங்ஸை நான் வந்து தேர்ந்தெடுப்பேன்